தற்காப்பு கலைங்கன்னு ஒரு ஒழுங்கு முறைக்கு எடுத்துக்கட்டாக இருக்கிறது ஸோ ஒவ்வொரு மாணவனும் சரி ஒவ்வொரு மனிதனுங்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு தற்காப்புக் கலையை கற்றுக்கிட்டோம்னா அதில் இருக்கிற நெறிமுறைகள் ஒரு மனுஷனோடய வாழ்க்கை நெறிமுறைகளை உடல் அமைப்புகளையோ இல்லை அவங்களுடைய ஒழுக்கங்களையோ இல்லை ஒரு இடத்துல செய்யும் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அவனோடய வாழ்க்கை முறையில் ஒரு நேர்க்கூட்டல் அமையக்கூடிய மாற்றக்கூடியது வந்து உடற்பயிற்சி மட்டுமே ஸோ நான் உடற்பயிற்சி மட்டும் தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிறதையும் ஒழுக்கத்தையும் நேர்மைகளையும் வந்து வெளிக்கொண்டு வரும் அவனோடய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு அமைத்து அந்த ஸ்கில் டெவலப் பண்ண முடியும் ஸோ அவனோடய நாலேஜும் சரி சென்சஸும் சரி நீங்கள் க்ரோத் பண்ணுற அளவுக்கு உடற்பயிற்சி ரொம்பவும் அது மற்றும் தற்காப்புக்கலை ரொம்ப முக்கியம்